இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது ஏழு பத்து ரெண்டாயிரம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருவத்தொன்று ஆறு பன்னெரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு